நான் இப்போ சமீபத்தில் ஒரு மிக்ஸி ஒன்று வாங்கியிருந்தேன் நம் புதுக்கோட்டையில் வந்து சத்யா கடையில் தான் வாங்கியிருந்தேன் நான் வாங்கையில் நல்லா இருந்துச்சு நல்ல மாடலாக இருந்துச்சு நல்ல கம்பெனின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க கம்பெனி நேம் வந்து ப்ரீத்தி அப்படின்னு சொல்லிக் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு சரி மாடலாகவும் இருந்துச்சு எனக்கு வந்து சியா குட்டியா ஜார்லிருந்து பெரிய ஜார் வரையும் கொடுத்துருந்தாங்க அதோடு ஜூஸ்ஸு புழியிறது அப்படின்னு சொல்லிக் கொடுத்துருந்தாங்க சப்பாத்தி மாவு பிசையிறதுன்னு சொல்லிக் கொடுத்துருந்தாங்க சரி எல்லாமே இருக்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நான் வாங்கிட்டு வந்து ஒரு மாதம் ஒரு மாதம் தான் ஆகுது இப்போது வாங்கிட்டு வந்து ஒரு மாதம் வரைக்குமே நல்லா தான் ஓடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி வந்து கழண்டு விழுந்துருச்சு சின்ன ஜாரில் சரி என்ன பண்ணுறது அப்படினுட்டு அதை போய் மாட்டிக்கிட்டு வந்தாச்சு போய் அந்த கடையிலேயே கொண்டு போய் கொடுத்தேன் ஃப்ரீ சர்வீஸே பண்ணித் தந்தாங்க சரின்ட்டு மாட்டியாச்சு ரெண்டாவது இப்போ என்ன பண்ணுதுன்னால் நெய்சாவே பெரிய ஜார் அரையவே மாட்டேங்குது சுத்தமாகவே அரையவே இல்லை ஒரு தேங்காய் சட்னிலாம் அரைக்கிறாந்தால் வந்து இந்த பொட்டுகடலை வந்து ஒன்னொன்றா கிடக்கு இல்லேன்னால் வந்து இது தேங்காய் வந்து ஒன்று ரெண்டாக கிடக்கு இந்த மாதிரியாவே இருக்குது சரி இதுதான் இப்படி இருக்குது அப்படின்னு ஜூஸ் புழியலானு பார்த்தா ஜூஸ் தனியாக சக்கை தனியாக வரும்னு சொன்னாங்க அந்தமாதிரி எதுவுமே இல்லைங்க ரெண்டுமே அப்படியே ஒன்றாவே அதாச்சும் ஜூஸ்ஸோடு சேர்ந்து அந்த நாரும் வந்துடுது சுத்தமாக வேஸ்ட்டு அதை வாங்கிட்டு சரி என்னடா பண்ணுறதுன்னு இருந்தேன் இப்போ வந்து எனக்கு கரண்டு செலவும் இந்த மாதம் கூட வந்திருக்கு அது ஏன்னே எனக்கே தெரியலை அதைவிட சரி நெய்சாவே அரைய மாட்டேங்குது அப்படினுட்டு இந்த திருகுவோம்ல அந்த இது கழண்டு விழுந்துருச்சு சரி நம்ம போய் மறுபடி அந்தக் கடையிலேயே கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தக் கடையிலேயே கொண்டு போய் நான் கொடுக்கறதுக்கு போனேன் கொடுத்ததுக்குமே இதை நாங்களே சர்வீஸ் பண்ணித் தரோம் நீங்கள் காசலாம் தர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு அதை சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன் வந்தும் இன்னும் எனக்கு சரியாகவே இல்லைங்க எனக்கு அரையவே மாட்டேக்கிதுங்க சுத்தமாக என்ன என் ஏன்டா இதை வாங்கினோம் அப்படின்னு ஆயிப் போயிருச்சு விலையும் குறைக்க மாட்டேன்டாங்க விலை வந்து அதோடைய விலை எட்டாயிரத்து ஐநூறுபா சொன்னாங்க ஒருபா கூட குறைக்கவே இல்லைங்க டிஸ்கவுண்ட் கிடையாதுன்னு சொன்னாங்க சரின்ட்டு வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஒரே பிரச்சினை எனக்கு மன உளச்சல் ஆயிப் போச்சுங்க அதை வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் ஒரே திட்டு என்னை ஏன் இதை புடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கே நல்லாவா இருக்குது இந்தப் பொருள் அப்படின்னு நா நல்லா இருக்கும் நல்ல கம்பெனின்னு சொல்லிதாங்க நான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இந்தமாதிரி போகும்னு நான் நினைக்கவே இல்லை இந்த மிக்ஸியை ஏன்டா வாங்கினோம்னு ஆகிப்போச்சு இதை வந்து நான் வாங்கினதுலயே வந்து இந்த ப்ரொடக்ட்ருதே வந்து நெகட்டிவ் எக்ஸ்பீரீயன்ஸ் எனக்கு வேண்டாத பொருள்